ஹலோ ஊபர் ஆட்டோங்ளா அண்ணா நாங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் டிஎன் பாளையம் லோக்கேஷன்லருந்து பேசுகிறோங்ணா ஆ ஆமாங்ணா நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஆட்டோ வந்து இன்னும் வர்லை ட்ரைவர் அவைலபிள்ருக்காங்ளாங்ணா நாங்கள் ஈரோடு வரைக்கும் போகணுங்கணா கொஞ்சம் குயிக்காக வந்தாங்கனா ஓகேவாக இருக்கும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிட்ருக்கோங்ணா ஓகேங்ணா ஓகே அவைலபிள்ருக்காங்கதானங்ணா ட்ரைவர்ஸ் ஓகேங்ணா கொஞ்சம் குயிக்காக வந்தாங்கன்னா ஓகேவாக இருக்கும் ஆ ஓகே தேங்க் யூங்ணா தேங்க் யூ